அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு